இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குதிரை சவாரிக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய உட உடம்பை வந்து நம்ம வந்து ஸ்டேபிலாக வச்சுக்கணும் அதுக்கு வந்து நம்ம வந்து என்னான்னால் பண்ணனுன்னால் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம உடற்பயிற்சிலாம் போகணும் உடற்பயிற்சிலாம் பண்ணும்போது நம்ப நம்மளுக்கு வந்து எதுனா ஒன்றுனா கூட நம்பளுக்கு வந்து அந்த உடற்பயிற்சினாலே நம்ப போன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அதனால் நம்ப அந்த குதிரை மேல் சவாரி பண்ணும்போது அது நம்மளுக்கு ஏதோ ஒரு அ விபத்து ஏற்பட போகுதுனா அது நம்ம வந்து நம்ம எப்படி வந்து பாதிக்கலாம் அப்படின்றதனால அந்த உடற்பயிற்சி நம்பளுக்கு தா கண்டிப்பாக தேவை அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிதானம் மு முக்கியம் ரொம்ப நம்ம வந்து அப்படி இருக் நிதானமாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னா பதட்டப்படாமல் இருக்கணும்னா நிறைய யோகாலாம் பண்ணனும் யோகா பண்ணும்போது நம்ம மூ மூச்சு பயிற்சி அந்த மாதிரிலான் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பதட்டம்லாம் இருக்காது அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்தியான ஃபுட்டாக சாப்பிடணும் நம் நிறைய நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட் சாப்பிடும்போதுதான் அந்த உடற்பயிற்சி அந்த யோகாக்குலாம் நம்ப வந்து ரெடி ஆக முடியும் அப்படி பாத் அப்படி இருக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து நம்ப ஹெல்த்தும் நல்லா இருக்கும் குதிரை மேல போகும்போது எ எந்த ஒரு சைடு எஃபக்ட்டும் வராமல் நம் ந நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து தாவும் போது பயப்படாமல் இருக்கணும் அப்படினா நம்ம வந்து லாங் ஜம்ப் நீளம் உயரம் தாண்டுதல் வந்து கற்றுக்கணும் மெய்னாக அப்போதான் வந்து நம்ம அதை மாதிரி கற்றுகினாதான் குதிரை வந்து எகுறும் போது நம்ம வந்து பயப்படாமல் சம நிலையில் நம்ம மனசை வச்சுட்டு நம்ப வந்து குதிரை சவாரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து நீளம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஜம்ப் பண்ணுறமோ அந்த மாதிரி குதிரை ஜம்ப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரண்ட் தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் நம்ம வந்து குதிரை சவாரிக்கு வந்து ரெடி ஆகுவோம்